கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்த மாதிரி டவுன் இருக்குது அந்த மாதிரி எதனால் ஷாப்பிங் பண்ணால் அங்கே போவோம் அப்போது வந்து பக்கத்திலே இருக்கறதுனால ரொம் எந்த ஒரு பயமும் இல்லை ஃப்ரீயாக போய்ட்டு வந்துடலாம் இதே வெளியில சேலம் சென்னை இந்த மாதிரி க ஒர்க்குக்கு இந்த மாதிரி போகிற மாரிருந்தா நைட்ல டிராவல் பண்ண பயமாக இருக்கும் ஏன்னா அங்கங்க டிரிங்க்ஸ் பண்ணிகிட்டு டிரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது பார்க்கவே இதுவாக இருக்கும் ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் இருக்குது இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ட்டு கஷ்டமாக இருக்கும் அப்பறம் நைட்ல வந்து தூங்கும்போதும் ரொம்ப பயமாக இருக்கும் இந்தமேரி தே பஸ்ஸிலே கூடும் நகை போட்டிருந்தா நகை பறிச்சிடுறாங்க ரொம்ப திருடள்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குறாங்க அதனால் பக்கத்து எங்கள் எங்கள் ஊர் சைட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் போகிறோம் வெளியில எங்கனா போனால் தான் நாங்கள் அன்கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்